தொழில்நுட்ப வளர்ச்சிகள்னால் இப்போ நமக்கு நம்மளோட அத்தியாவசிய வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சுலபம் ஆகிடுச்சி ஒரு வேலையை முன்னாலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட சில வேலைகளுக்கெல்லாம் ஆகும் ஆனால் இப்போ ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆக வேண்டிய வேலைகள்லாம் இப்போ வெறும் மூணே நாள் ரெண்டே நாள்ல முடிஞ்சிடுது அந்தளவுக்கு நம்ம ஊரில் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்திருக்குது